ஆ ஹலோ சார் இண்டேன் கேஸா சார் நான் இங்கே பாரதி நகரில் வீடு இருந்தேன் சார் இப்போ வந்து கங்கையம்மன் நகரில் வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன் சார் ஆல்ரெடி கேஸ் புக்கிங் பண்ணியிருந்தேன் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் சார் இதுமாதிரி என்கொய்ரி எதனா பண்ணணுமா சார் நீங்கள் அதாவது அந்த நம்பர் தான் சார் எயிட் ஃபோர் த்ரீ நயன் டூ அந்த பன் நம்பர் சொல்கிறேன் சார் எயிட் ஃபோர் த்ரீ நயன் டூ ஒன் சிக்ஸ் செவன் எயிட் நயன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் இது இது இல்லாமல் அந்த ஆதார் நம்பரில் ஒரு நாலு நம்பர் இருக்குது சார் நயன் சிக்ஸ் நயன் செவன் சார் கொஞ்சம் எப்போ சார் நாளைக்கு கிடைக்குமா சார் மாற்றிட்டீங்களா சார் ஓகே சார் தேங்க்யூ சார்